நாங்கள் வாங்கிறது கடையில் இருக்கிறதுலாம் பார்த்து திரும்பி பார்த்து வாங்குவோம் ஒரு டிவி வாங்கினோம் ரீசண்ட்டில் வீடு கட்டி டிவி வாங்கும் போது பக்கத்தில் எங்கள் ஊர் ஒரு பத்து கிலோ மீட்ரு டவுனு கிருஷ்ணகிரி போயிட்டு ஒரு நாலஞ்சி கடை பார்த்தோம் அஞ்சாறு கடையை பார்த்தோம் பார்க்கும் போது விசாரித்து விலைகலெல்லாம் விசாரிக்கும் போது எல்லார்கிட்டயும் ஒரு கொட்டேஷன் ஒரு ஒரு அளவுக்கு எல்லாம் வாங்கி பார்க்கும் போது டிவிங்கள்லாம் பார்த்து அதே விலைய வந்து ஆன்லைனில் பார்த்து பார்க்கும் போது அந்த கடைங்களை விட நம்மளுக்கு வில குறைவா ஒரு ஒரு ப்ராடெக்ட் வில இருபதாயிரம் இருக்குதுன்னா ஒரு அது பதினைஞ்சாயிரமா இருக்குது அதை பார்த்திங்களே நம்மளுக்கு ஃபைனான்சியலேயும் கம்மியாக இருக்குது பொருளும் நல்ல ஆட்ரு பண்ணோம் இப்போது பொருள் வந்தது அதை விட டெரெக்டாக போய் வாங்கிறது இருபதாயிரம்னா நம்ம ஆன்லைனில் பதினைஞ்சாயிரருவாக்கி கிடைக்கிது கம்மியாகவும் இருக்குது பொருளும் நல்லா இருக்குது பொருள் நல்லா இருக்குது நல்லா ஓடிட்டு இருக்குது ரெண்டு வருஷம் ஒரு மூணு வருஷம் ஆயிபோச்சுங்க நல்லா தான் இருக்குது பிரச்சின இல்லாமல் ஓடுது ஒரு பிரச்சினை இல்லை ஆன்லைனில் எனக்கு தெரிஞ்சு ஆன்லைனில் நல்லா தான் இருக்குது வேறு நல்ல பொருள் இருக்குது அதில் ஒரு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது தேவையில்லன்னா கூட ரிட்டன் அனுச்சிர்லாம் உனக்கு பிடிச்சிதுன்னா யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு ரெண்டு நாளில் சரியாக இல்லைன்னா கூட ரிட்டன் அனுச்சிர்லாம் நல்லா இருக்குது